ஹலோ மாட்டு டாக்டரா எங்கள் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஊசிப்போட வர முடியுமா அது மட்டும் இல்லை கொஞ்சம் அது மட்டும் இல்லை கொஞ்சம் ஆடுக்கு வாயிலெலாம் புண்ணாக இருக்குது அப்புறம் கோழிக்குலாம் சீக்கு வந்திருக்கு நாய்க்கு முடி இதெலாம் உதிருது ஆ ஆமாம் அதுதான் அவ்வளோதான்

முப்பத்து ஒன்று குரூஸ் கோவில் ஸ்ரிட் ஸ்ரீவைகுண்டம் நீங்கள் வந்துடுவீங்களா இல்லை ஆட்டோ எதுவும் அனுப்பணுமா